ஹலோ சார் வணக்கம் சார் நான் நாமக்கல் டிஸ்டிரிக்ட்லேருந்து பேசுகிறேன் சார் இப்போ வந்து ஒரு கார் ஒன்று புக் பண்ணுங்கள் சார் ஒரு ஃபேமிலி வெக்கேஷன் பிளான் பண்ணியிருக்கோம் அதுக்கு உங்கள் கம்பெனியில தான் கார் புக் பண்ணலாம்னு பார்த்தோம் எஸ் சார் ஒரு ஆறு பேர் போகிற மாதிரி பிளான் பண்ணியிருக்கோங்க சார் சார் கொஞ்சம் பட்ஜெட்டும் பார்த்து பிளான் பண்ணுங்கள் சார் அதனால் அந்த ஆம்னி வேன் இருந்தால் கொஞ்சம் எங்களுக்கு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாகவும் இருக்கும் அதே மாதிரி ஆறு பேர் உக்காந்ட்டு போகிறதுக்கும் கன்ஃபுல்லாவாக இருக்கும் சார் ஆ எஸ் சார் சார் இப்போ ஆறு நாள் பிளான் பண்ணியிருக்கோங்க சார் அதுக்கு கொஞ்சம் காஸ்ட் எஃபிஷியன்சியும் நாங்கள் பார்க்கணும்ல சார் அதனால் மற்ற கார்ராக இருந்தால் பெட்ரோல் அந்த செலவெலாம் பார்க்கணுங்க சார் எஸ் சார் ஆறு நாள் கண்டிப்பாக வேணுங்க சார்